ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நீங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கருங்களா மீடியேட்டர் தானே சார் இப்போ எனக்கு வந்து லேண்டு அதாவது ஃபிளாட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும் சார் அதுதான் ஆமாங்க சார் அதனுடைய ரேட்டு எந்த ஏரியா லொக்கேஷனு அப்புறமா வந்து அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது மூலப் பத்தரம் தாய்ப் பத்தரம் அப்புறம் கரண்டில் இருக்கிற கிரயப் பத்திரம் ஜெராக்ஸு அப்புறமா வந்து சிட்டா அதனுடைய அடங்கல் எஃப்எம்பி இந்த மாதிரி விஷயங்கள் அது இப்போ ஃபிளாட் வந்து ஃபேஸ் என்ன அது கிழக்கா வடக்கா தெற்கா மேற்காங்கிறது எனக்கு வேணுங்க அது ரோடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது எந்த ஏரியாவில் இருக்குது ரோட்டினுடைய வித் என்ன இருக்குது இருபது அடி அப்படிங்கிறதும் எனக்கு வந்து அந்த டிட்டெயில்லாம் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணணும் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கணும் சார் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ணி எனக்கு இது விஷயமா சொன்னிங்கன்னாக்கா ஏன்னால் கிழக்கு வடக்கு அதாவது வட கிழக்கு ஃபிளாட்டுனால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்ங்க ரேட்டு நூறு ரூபா இரநூறு ரூபா சதுர அடிக்கு அதிகமாக இருக்கும் சார் அதே வந்து வடக்கு ஃபேஸுனா ஓரளவுக்கு பரவாயில்லை சார் இந்த தெற்கு மேற்குனாவே கொஞ்சம் ரேட்டு கம்மி தாங்க அந்த மாதிரி நாங்கள் லைக் பண்ணுறது வந்து மே மேக்சிமம் வந்து ஈஸ்ட்டு அதாவது கிழக்கு அல்லது வட கிழக்கு இந்த மாதிரி இது தாங்க அதுவே ரோடு ஃபேஸ் வந்து இப்போ ரோடு வந்து உங்களுக்கு ஒரு இருபது அடி ரோடு ரோடு ஃபேஸ்ஸு கொறைஞ்சது ஒரு முப்பது அடியாவது இருக்கணும் சார் முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு ஐம்பது இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லங்க அது ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் கஷ்டோங்க அதனாலே நாங்கள் லைக் பண்ணுறது ஒரு அளவுக்கு இந்த மீடியத்தில் தாங்க கிடைக்கும் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்க இல்லைனாக்க பார்த்து எனக்கு நல்லதாக ஃபிளாட்டாக இது பண்ணுங்க அதுவும் லொகேஷன் ஏரியா எனக்கு ரெம்ப ரெசிடென்ஸ் ஏரியாவாக இருக்கணும் அது ஒன்று இம்ப்ரூவ்மென்ட் ஏரியாவாக இருக்கணும் ரொம்ப இன்டீரியலா இருந்தாலும் அதுவும் நமக்கு வந்து ஃபேமிலிக்கும் மற்ற இதுக்கு போக்குவரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஏன்னால் இன்றைக்கு மட்டுமே இல்லைங்க லைஃப் லாங் நம்ப அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பர்ச்சஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாலு அஞ்சில் ஃபிளாட்டுங்க நாலு அஞ்சு ஏரியாவில் சூஸ் பண்ணுங்க நான் கேட்டுருக்கிற இந்த மாதிரி சிஸ்டத்தில் இந்த மாதிரி இதில் நீங்கள் சே வெரிஃபை பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் லொக்கேஷன் வந்து பார்க்குறோம் செய்கிறோம் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக அப்புறம் மூவ் பண்ணிக்கலாம் வந்து எந்த வந்து அதில் எந்த வில்லங்கமும் இருக்கக் கூடாது நமக்கு வந்து ஓரளவுக்கு ஹலோ